ஹலோ ஹலோ அண்ணா காய்கறி கடைக்காருங்களா ஆ இங்கே பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்டுக்கிட்ட உங்கள் நம்பரு வாங்குனங்கணா ஆ எனக்கு காய் காய் ரேட்டெல்லாம் எப்டிங்கணா ஆ இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக காய் எதிர்பாக்கறங்கணா நான் குளத்துக்காடு மூணாவது வீட்ல இருந்து வான்மதி பேசுறேன் ஆ காய்கறி

சேரிங்கணா ரேட்டு ஆ ஆ ஆ ஆ ஆ சரி சரிங்ணா ரேட்டெல்லாம் குறைக்க மாட்டிங்ளா அண்ணா ஆ சரிங்ணா சரி நாளைக்கு வரங்கணா ஆ சரி ம்